வாங்க மேம் உள்ளே வாங்க ஆ என்ன மாதிரி மொபைல் பார்க்க வந்துருக்கிங்க மேம் ஆமாம் ஆமாம் ஆஃபர்ஸ் போயிட்டிருக்கு ஓகே ஓகே ஆ ஷ்யூர் மேம் ஸோ டென் தௌசண்ட்குள்ளே பார்த்தீங்னா நம்மக்கிட்ட நிறைய மொபைல்ஸ் இருக்குது ஸோ ரெட்மி மாடல் இருக்குது ரெட்மியில வந்துட்டு உங்களுக்கு மெயினாக நீங்கள் கேமரா குவாலிட்டி பார்க்கறீங்களா இல்லை உங்களுக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக வேணும் நினைக்கிறீங்களா மேம் ஓகே இட்ஸ் ஓகே கேமரா குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் ஓகே அப்பிடின்னு பார்த்தீங்னா சேம்சங் மொபைல் இருக்குது மேம் சேம்சங் நியூவாக வந்த மாடல் தான் ஸோ உங்களுக்கு ரேட் பார்த்தீங்னா எட்டாயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போது ரூபாயிக்கு ஆஃபரில் போயிட்டிருக்கு ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாய ரூபா ஸோ இப்போ நியூ இயர் ஆஃபர்னால் உங்களுக்கு எட்டாயிரத்துக்கு கொடுத்துட்ருக்கோம் அது பார்த்தீங்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ்மே பார்த்தீங்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும் கூடவே உங்களுக்கு கேமரா குவாலிட்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட் கேமராவே எயிட்டி மெஹா பிக்சல் அப்படின்னு வந்திருக்கு உங்களுக்கு அது வேணாம் அப்டின்னு நீங்கள் பார்க்கறாச்சும் போக்கோ அப்படிங்கிற மொபைல் இருக்குது அது ரொம்ப ரொம்ப பத்தாயிரூபா மொபைல் தான் உங்களுக்கு ஆறாயிரத்துக்கு இப்போது ஆஃபரில் போயிட்டிருக்கு ஸோ அதுவுமே பார்த்தீங்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் பயங்கரமாக இருக்குது சிக்ஸ்டி ஃபோர் ஜிபியில் அதுவும் இருக்குது இல்லை உங்களுக்கு ரெட்மி மொபைல் பார்க்கறீங்னா லே ரெட்மி நோட் செவன் கூட இருக்குது அதுவுமே உங்களுக்கு ஃபோர் ஜிபி ரேம்ல வருது ஸோ கேமரா குவாலிட்டியுமே தேட்டி மெகா பிக்சல்ல இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி இதில் எந்த மொபைல் மேம் சூஸ் பண்ணிக்கிறீங்க ஓகே ஸோ டெம்பர் பார்த்தீங்னா நீங்கள் அதுக்கு செப்பரேட்டாக பே பண்ணணும் ஏனால் இது வந்துட்டு நியூ இயர் ஆஃபருங்கிறதுனால உங்களுக்கு மொபைலோடய ப்ரைஸ் நாங்கள் சீப்பா கொடுத்துட்ருக்கோம் ஸோ பன்னெண்டாயிரூபா மொபைலு உங்களுக்கு ஒன்போதாயிரத்தி ஐநூறு ருபாயிக்கு வருது டெம்பர் கிளாஸ் அப்படிங்கறது அது பேக் கேஸ் எல்லாமே நீங்களாக செப்பரேட்டாக பே பண்ணி போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும் அது நம்ம கடையில் போட்டு தரதில்லை மேம் அதுக்கு நீங்க செப்பரேட் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகே உங்களுக்கு வாரண்ட்டினு பார்த்தீங்னா இன்னிக்கு பர்ச்சேஸ் இன்னி சப்போஸ் இன்றைக்கே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னத்தய டேட்லிருந்து நெக்ஸ்ட் இயர் இதே தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒன் இயர் வாரண்ட்டி அப்படிங்கிறது வந்துடும் அது வந்துட்டு நீங்கள் வாரண்ட்டி கார்டு சேஃபாக வெச்சுருந்தா மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு அந்த வாரண்ட்டிங்கிறது ஏதாவுது ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா நம்ம பண்ணி கொடுப்போம் பட் டிஸ்பிளே அப்படிங்கறது போச்சுன்னால் அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது பிகாஸ் அது நீங்களாக ஒரு மிஸ்டேக்கா கீழே போட்டு உடையிறதுன்ற மாதிரி இருந்ததை டிஸ்பிளே அப்படிங்கிறது போகும் கரெக்டுங்களா அதுக்கு வந்துட்டு நம்ம எதுவும் ரெடி பண்ணி தர மாட்டோம் அதை தவிர்த்து ஃபோனில் ஏதாவது மிஸ்டேக் ரொம்ப ஹீட் ஆகுது வாங்கின ஒன் இயர்லியே இல்லை வேறு ஏதாவது மிஸ்டேக் இருக்குது ஃபோனில் கேம்ரா குவாலிட்டி எதுவும் சரி இல்லை வித்இன் ஒன் இயர்லியே அப்படிங்கறது அந்த மாதிரி எதாவதுக்கு நாங்கள் ப பண்ணி தருவோம் பட் டிஸ்பிளே போச்சு அப்படின்னா அதுக்குமே நீங்கள் பே பண்ணி தான் பண்ணி தர மாதிரி இருக்கும் மேம் இல்லை நம்மக்கிட்ட இங்கே வந்துருச்சுனால் நீங்கள் ஆல்ரெடி கஸ்டமருங்கறதினால உங்கக்கிட்ட வாரண்ட்டி கார்ட்ருக்கிறதுனால நாங்கள் நீங்கள் ரெட்மி ஷோரூம்மே போயிட்டீங்கன்னால் உங்களுக்கு ரொம்ப கா சீப்பாவே கிடச்சிரும் சீப் அண்ட் பெஸ்ட்ன்னு பார்த்தீங்கனா அது அந்த ஷோரூமில் போய் நம்ம மொபைல் ரிப்பேர் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணீங்கனால் உங்களுக்கு கொஞ்சம் சீப்பாகவே இருக்கும் ஸோ அதை நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம் ஸோ உங்களுக்கு அப்போ ரெட்மி சொல்லுங்க மேம் ஆ நீங்கள் ரெடி கேஷ்ஷாக கொடுத்து கூட எடுத்துக்கலாம் இல்லை உங்கள்க்கிட்ட மணி இல்லை அப்படிங்கற பட்சத்தில் நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி கூட நீங்கள் போகலாம் அது உங்களோடய வில்லிங் தான் மேம் ஓகே ஓகே ஓகே ஸோ நீங்கள் இப்போயே வந்து மொபைல் எடுத்துக்கிறேன் சொல்லுறீங்களா ஓகே மேம் ஷ்யூர் மேம் கண்டிப்பாக மேம் நீங்கள் எந்த ஆஃபரில் கேட்டாலும் நாங்கள் பண்ணித்தரோம் பட் மொபைல் கேஸ்ஸு இந்த மாதிரி டெம்பர்லாம் இப்போ நீங்களே போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் இப்போது மொபைல் புதுசாக வாங்கிட்டு போகிறீங்கள்ல ஸோ டெம்பரும் நீங்கள் போட்டுகிட்டே போயிடுங்க அது கொஞ்சம் எக்ஸ்ட்டா காஸ்ட் ஆகும் சரிங்களா ஓகேங்க மேம் சரி வாங்கிக்கலாம் வாங்க ஆ நான் பில் போட்டு தந்துட்றேன் வாங்க மேம்